தருமபுரி மாவட்டத்தில் அப்போல்லாம் ஒரு கொஞ்சம் வருடத்துக்கு பின்னாடி பெண் அதாவது குழந்தைகள் திருமணம் வந்து அதிகமாக இருந்தது குழந்தைகள் திருமணம் வந்து பசங்கள் வந்து வயசுக்கு வந்துர்றாங்க ஏஜ் அட்டண்ட் பண்ண உடனே கல்யாணம் பண்ணி அனுப்ச்சுவிட்ருவாங்க தருமபுரி மாவட்டத்தில் இது ஒரு பெரிய இஸ்யூவாகவே இருந்தது ஆனால் இன்னைக்கி இருக்கிற சூழ்நிலையில் எல்லா மதத்தவரும் எல்லா இனத்தவரும் நல்ல படியாக அவங்கவங்க பசங்களை பெண் குழந்தைகளை பாதுகாத்து நல்ல படிப்பறிவு கொடுத்து மேல் வேலைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க வெளி ஊருக்கு வேலைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க பெண் பிள்ளைங்களுடைய அந்தஸ்து வந்து நல்லா உயர்த்தி வைச்சிருக்காங்க ஆண்களுக்கு நிகராக பெண்களும் சமாளித்து எல்லா வேலைலேயும் ஈடுபட்டு குடும்ப பொறுப்பை சுமந்து சரி சமமாக பாக்கிற அளவுக்கு தருமபுரி மாவட்டத்தின் கல்வி நிலையும் சரி வேலை வாய்ப்பும் எடுத்திங்கனா இங்கே எதுவும் கம்பெனிகளோ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க அதனால எல்லோருமே பெங்களூர் ஒசூர் அந்த மாதிரிதான் போவேண்டியது இருக்குது இந்த சூழ்நிலை கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும்